தொழில் முனைவோருக்கு இந்தியாவில் இப்போதைய உள்ள காலக்கட்டத்தில் முன்னேற்றம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுப்போல சில பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்குறன்னு ஏன்னா இப்போது சமீபத்தில் ஒரு எவ்வளவோ நாட்டு ஒரு பதினோரு நாடு பதினேழு நா நாட்டுக்காரல்கள் வந்து நம்ம இந்தியாவில் தொழில் தொடங்குறதுக்காக முதலீடு செய்ய முன் வந்திருக்கா இல்லை இரநூத்தி அறுபது நிறைய நாடுகள் வந்திருக்காங்க எனக்கு கரெக்டான நம்பிக்கை எண்கள் கரெக்டாக வரலை ஆனால் நிறைய நாடுகள் வந்து நம்ம இந்தியாவில் தொழில் செய்கிறதுக்கு முன்வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஏன்னு சொன்னால் நம்ம நாட்டில் அவ்வளோ தொழில் வளம் இருக்குது ஆனால் அதை எடுத்து செய்யாமல் இருக்காங்க அதே மாதிரி அது ஏற்ற சூழ்நிலைகள் அதை கிளைமேட் நிறைய நம்ம இந்தியா தேசத்தில் போதுமானதாக இருக்குது அது மாதிரி தொழில் செய்வதற்கான மக்கள் வேலை செய்றதுக்கான தொழில்களுக்குள்ளே மக்களும் நம்ம இதில் நல்லா அறிவாளிகளாக நல்ல தொழில் திறமையாக செய்யக்கூடியவர்களாக ஞானமாக செய்யக் கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க இவர்களை எல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு வேலைக் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்தியாவில் தொழில் முன்னேறுகிற மாதிரி இருக்கும் இந்தியாவுக்கு பொருளாதாரம் முன்னேறவும் இருக்கும் இப்படி பல சிந்தனைகள் மூலம் நம்ம இந்தியாவில் இப்போ தொழில் தொடங்குவதற்காக நிறைய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தராங்க அப்படி சொன்னால் என்னன்னா எவ்வளோ இடம் கேட்குறாங்களோ அவ்வளோ இடத்தையும் கொடுக்க ஆயுத்தமாக இருக்காங்க சில இடங்கள்ல காடுகளை அழிக்க வேணாம் சொன்னாக்கூட அங்கே தொழில் தொடங்கினா நம் நாட்டுக்கு நல்லது இந்தியா வளர்ச்சி அடையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமாகும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை இடம் வாய்ப்புகளை கொடுக்குறதுக்காக மரங்களை கூட அழிச்சு தராங்க அதே மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய தண்ணி வசதி செஞ்சு தராங்க